தொழில் முனைவருக்கு இந்தியா பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தொழிலாக இருக்கட்டும் எதிர்காலம் நல்லா இருக்கும் காரணம் என்றால் உலகத்திலேயே மக்கள் தொகை அதிகமாக உள்ள நாடு என்பது நம்ம இந்தியா நாடு தான் அதனால வணிகம் செய்வதற்கு எந்தத் தடையும் இல்லை அதே சமயம் எந்த தொழிலாக இருக்கட்டும் அவங்களுக்கு ஆதரிக்கிறதுக்கு ஆதரிப்பதற்காக வேண்டியே அரசாங்கம் வந்து ஊக்கம் அளிக்க வேண்டும் ஏன்னால் ஏனென்றால் எதிர்காலம் பொறுத்த வரைக்கும் வணிகம் செய்வதற்கு இந்தியா போன்ற நாடுகள் வணிகர்களுக்கு ஃபியூச்சர் நல்லா இருக்கும் ஸோ அதனால் அந்த வணிகம் செய்கிறத பொறுத்த வரைக்கும் எந்தத் தடையும் இருப்பாது என்றைய எதிர்காலம் நல்லாதான் இருக்கும்